என்ன வித்தியாசம் ஆக்சுவலாக நான் இருக்கிறது மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பார்க்குறப்போ டோட்டலா முப்பத்திரெண்டு மாவட்டம் இருக்குது அதாவது டாப்ல வந்து சென்னைலிருந்து பாட்டம் கன்னியாகுமரி அது வரைக்குமே தமிழ் தான் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை இலங்கையில வந்து சிங்களம் அப்படின்ட்டு அதாவது அது அவங்க பேசுகிறது வந்து ஒரு பே வித்தியாசமான தமிழா இருக்கும் அங்கேயுமே தமிழ் தான் அங்கே எப்படி தமிழ் ஸ்பிட் ஆணுச்சுனால் குமரிக்கண்டங்கிற ஒரு மாவ அது குமரிக்கண்டங்கிற ஒரு டிஸ்டிக் அது எப்படினா ஒரு தமிழ்நாடு அது வந்து தமிழ் குமரிகண்டத்தில் முழுகிடுச்சு அது இங்கே இருந்து கன்னியாகுமரிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் அதுலேருந்து பிரிந்தது தான் ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவே அதனால ஸ்ரீலங்காவுக்கும் அந்த தமிழ் பேர் இருக்குது தமிழ்நாடுனு சொல்கிறப்போ என்னோடய நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுனா அப்போ என்ன தமிழ் தானே தமிழ் மொழி தான் தாய்மொழி ஒரு ஒரு டிஸ்ட்டிக்குமே ஒரு ஒரு மொழி பேசுவாங்க இப்போது எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது ஈஸியாக புரிகிற மொழி எதுனால் தமிழ் தான் அதுவும் ஒரு ஒரு டிஸ்ட்டிக்கிலயுமே ஒரு ஒரு ஸ்லாங்ல பேசுவாங்க எல்லா ஸ்லாங்லையும் பேசுனாலும் தஞ்சாவூர் ஸ்லாங்னு எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக புரியும் சீக்கிரமாக அதை கேப்சர் பண்ணிப்பாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்குறது எல்லாருக்குமே ஒரு உரைநடையாக இருந்தாலுமே சரி எல்லாமே நம்ம சொல்கிற பேச்சாக இருந்தாலுமே சரி அவங்களுக்கு சீக்கிரமாக புரிஞ்சிடும் அதனால் தஞ்சாவூர் ஸ்லாங் எடுத்துக்கிறது பெஸ்ட் பெஸ்ட் ஃபார் எல்லாத்துக்குமே தஞ்சாவூர் ஸ்லாங் பெஸ்ட்டு தான் மதுரை ஸ்லாங்காக இருந்தால் ஏல வால போல அந்தமாதிரி பேசுவாங்க அதே பட்டுகோட்டையாருந்தால் இங்குட்டு வாவேன் போவேன் அந்தமாதிரி இருக்கும் இப்போ சென்னையினு எடுத்துக்கிட்டால் சென்னையிலையும் நிறையா இருக்குது லோக்கல் லேங்வேஜ் இருக்குது கூவத்தில் ஒருமாதிரி பேசுவாங்க மெயின்ல ஒருமாதிரி பேசுவாங்க அந்தமாதிரிலாம் இருக்குது அதே த டெல்ட்டா ரீஜியன் மயிலாடுதுறை த திருவாரூர் நாகபட்டிணம் தஞ்சாவூர் அதோடய கொஞ்சம் ஒட்டுனது திருச்சி இங்கேயல்லாம் பார்த்திங்கனா ஒரு நார்மலான ஸ்பீச் ஸ்பீச் நான் பேசுகிறது கூட நார்மலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாமே பார்த்தாலுமே ஓரளவுக்கு அக்செப்ட்டபுலாக ஈசியாக புரிஞ்சிக்கிற மொழி தான்